சுற்றுலா போனோம் குடும்பத்ததோடு முப்பது பேர் போனோம் ஏற்காடு போனோம் சுற்றி பார்த்தோம் அருவிகள்லாம் செம்ம என்ஜாய் பண்ணுனோம் கோயிலுக்கு போனோம் பசங்கள்லாம் எல்லாம் ஜாலியாக எவ்வளது ஜாலியாக இருக்க முடியுமோ அவ்வளது இருந்தோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துது மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது கண்ணாமூச்சி விளையாண்டோம் கபடி விளையாண்டோம் அருவியில் குளித்தோம் செம்ம எஞ்சி என்டெய்ன்மெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்ப்பா மறக்க முடியாத மழையில் நீச்சல் அடித்தோம் நனஞ்சோம் மழையில் நனஞ்சோம் நல்லா ஜாலியாக இருந்தோம்ப்பா ரொம்ப பிடிச்சிருந்துது